ஹலோ நான் விழுப்புரத்தில் இருந்து சுப்பராயன் பேசுகிறேங்க அர்ச்சனா ஹோட்டலுங்களா சார் நான் பன்னெண்டு மணிக்கு சாப்பாடு ஆர்டரு பண்ணி இருந்தேன் சார் மணி ரெண்டாகுது சார் இது வரைக்கும் சாப்பாடே வரல நான் நான் எவ்வளோ இப் நேரமாக பசியில் இருக்கேன் தெரியுங்களா இங்கே வயசானவங்கலாம் இருக்கிறாங்க சார் எங்கள் வீட்டில் அவங்கலாம் எப்படி சார் பசி தாங்குவாங்க இப்படி ரெண்டு மணிக்கு எடுத்துன்னு வந்து கொடுக்குறீங்க ரெண்டு மணிக்கு சாப்பாடு எடுத்துன்னு வந்தால் எப்படி சார் உங்க நாங்கள் சாப்படுறது நான் பன்னெண்டு முப்பது மணிக்கு தரேன்னு சொன்னீங்கள் ரெண்டு மணிக்கு கொண்டு வந்து கொடுக்குறிங்க இப்படி ரெண்டு மணிக்கு கொடுத்தா வயசானவங்கலாம் எப்படி சார் பசி தாங்குவாங்க இந்த மாதிரிலாம் நடந்தால் எப்படி சார் உங்கள் ஹோட்டலு முன்னேற்ற அடையும் இது மாதிரிலாம் பண்ணாதிங்க சார் இனிமேல் அடுத்த தடவை இந்த மாதிரி நடக்காத பார்த்துங்க இது மாதிரி தப்பை இன்னொரு தடவை செய்யாதீங்க சார் தேங்க் யூ சார்